எங்கள் ஊரில் பெரிய ஸ்கூல் அப்படின்னா கொங்கு கல்வி நில் கல்வி நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க கொங்கு கல்வி நிறு கல்வி அதில் வந்து ஸ்டடிஸு சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள போகிறான் அப்படின்னா அவனோடய ஹேபிட்ஸ் முதலானதும் எப்படி எப்படி இருக்குதோ அந்த ஹேபிட்ஸ் முதலானதும் நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஸ்கூலோடய டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிட்டாக குழந்தைங்கள வந்து கொ குழந்தைங்கள வந்து நல்லா அரவணைச்சி கொண்டு வருவாங்க அதை எப்படி சொல்கிறதுன்னா ஒரு தாய் மாதிரி அரவணைச்சி கொண்டு வருவாங்க அதை இப் அது மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்றவங்களும் எல்லோருமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் எஜுகேஷன் தான் கொண்டு வந்துடனுன்னு நினப்பாங்க அதனால எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலே ஓகே பெரிய பெரிய சிட்டி சைட்ஸ்லலாம் இருக்குது அங்கே போனால் இன்னும் ஸ்டடிஸ் நல்லாயிருக்கும் அப்படி இப்படிம்பாங்க ஓகே எனக்கு அப்படிலாம் இல்லை எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலே எனக்கு வந்து நல்லாதான் இருக்குது அந்த அது எந்த இடத்தையுமே எதையுமே எந்த ஸ்கூலையுமே நம்ம குறச்சி சொல்ல முடியாது அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தது மாதிரியும் இருக்கும் அதேபோல் ஃபீஸ் மெயின்டெயினிங்கு இருக்குது எந்த அளவுக்கு நம்ம பணம் கட்டுறமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்டடிஸும் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து நம்ம ஏரியாவில் இருக்கற ஸ்கூல்லேயே நம்ம குழந்தைங்கள நம்ம படிக்க வெச்சுக்குவோம் அதுதான் நல்லது நம்ம குழந்தைங்களும் நம்ம கூட இருந்த மாதிரி இருக்கும் ஸ்கூலும் நம்ம நம்ம ஏரியாவிலேயே இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து நம் எங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்கூல் தான் ரொம்ப பெஸ்ட்டு